நம்ம குடிமக்களுடைய பாதுகாப்புக்காக சமுதாயத்தின் அமைதிக்காக சட்டங்கள் வந்து நிறைய அமைப்புகளை கொண்டுகிட்டு வந்துருக்குது அதன்படி பார்த்தோன்னா அமைதியான நாடு அப்படின்னாலே நம்ம தமிழ்நாடு அப்படிங்குற அளவுக்கு நம்ம ஸ்டாலின் சார் வந்து நிறைய பண்ணி கொடுத்துருக்காங்க அமைதியான நாடு நம்ம தமிழ்நாடு தான் அப்படின்ற பெயரும் பெருமையும் நமக்கு இருக்குன்றதை த பலமுறை வந்து தமிழ் கவர்மென்ட்டு ஸ்டாலின் சார் அவங்க சொல்லிருக்காங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ப அமைதி காக்கறதுக்கு காரணம் என்னென்னா நம்மளுடைய ராணுவ வீரர்கள் இதுக்கு முன்னடி நமக்காக பாடுபட்ட சுதந்திரம் வீரர்களுடைய ரத்த உழைப்பால் நமக்கு கிடைத்த அந்த சுதந்திரத்தை பேணிக் காக்க நம்ம கிட்ட நல்ல ஸ்ட்ராங்கான காவல் துறையும் ராணுவ வீரர்களும் வந்து இருக்காங்கள் அதனால் நம்ம நாட்டில் வந்து எப்போதும் வந்து அமைதியான நிலை வந்து ஏற்படுத்தியிருக்குது இதில் வந்து என்னென்ன முன்னேற்றங்கள் வந்து தேவை அப்படின்னு சொன்னால் முன்னேற்றங்கள் எல்லாமே ஓகே தான் இப்போ ஆண்களுக்கு நிகரா பெண்களும் வந்து போலீஸ் துறையிலேயும் காவல் துறையிலேருந்து எல்லா துறையிலேயுமே ஈக்குவல் அந்தஸ்து இருக்குது அமைதியும் ஏற்படுத்துது அதனால் எந்த ஒரு குறையும் இருக்குறதால் நம்பளுக்கு தெரியலை இதையே இன்னும் பண்ணணுன்னாலும் பண்ணலாம் பட் இதையே ஃபாலோவ் பண்ணிக்கனுன்னாலும் கூட பண்ணலாம் நாட்டில் வந்து அதிகரித்து வரும் குற்றச்செயல்கள் வந்து அதிகம் என்ன அப்படின்னா அதிகமாக வந்து குற்றச்செயல்கள் ஏற்படுவது தொலைப்பேசின்னு கூட சொல்லலாம் மீடியாஸ் தான் சார் மீடியாவில் தான் நம்மளுடைய நிறைய தவறுகள் விஷயங்கள் ஏற்படுகிறத்துக்கு காரணம் அதுதான் ஒரு நம்பர் மாற்றி ஃபோன் போட்கிறதுனாலே பெண்கள் வந்து ஆண்களிடம் பேசுகிறது இந்த மாதிரியான குற்றச்செயல்கள் நடக்குது பாலியல் வன்முறை இந்தமாதிரியான செயல் இல்லேன்னா குற்றங்கள் நடக்குது அதுக்கு கவர்மென்ட் எவ்வளவோ ட்ரை பண்ணணுன்னாலும் எங்கேயாவது ஒரு இடங்களில் அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதை முற்றிலுமாக வந்து நம்ம நாட்டில் வந்து குறைக்க முடியிலை பட் அதிகரிச்சு வரதுக்கு காரணம் என்னென்னு நான் நினைக்குறதுன்னா அது மொபைல் இதுதான் சார் ரெண்டாவது வந்து மீடியாஸ் வந்து நிறைய பிள்ளைங்களை பார்க்குறாங்க அப்புறம் மாடர்ன் ட்ரஸு தொலைக்காட்சியில் வர அந்த சீரியல்ஸு இது மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுக்காக தான் சீரியல் எடுக்குகிறாங்க பட் நம்ம என்ன செய்கிறோன்னா அந்த சீரியலை பார்த்து நம்ம அதுமாதிரியே பண்ணனும் அப்படின்ற ஒரு தாட் நமக்குள்ளே உருவாயிடுது ஸோ ஒரு விளம்பரம் அப்படின்னு ஒன்று கொடுக்குறோன்னா அந்த விளம்பரத்தை வந்து மக்கள்கள் புரிஞ்சிக்கிறது தவறுதலாக இருக்குது அதனால் தான் அந்த மாதிரியான பிரச்சனைகளெல்லாம் வருது அதை நம்ம தவிர்த்துக்கணும் அப்படின்னா அண்டர்ஸ்டேன்டிங் நல்ல இருக்கணும் அதிகமாக வந்து பசங்க வந்து போதை இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுகிறாங்க அது தவறான செயல் கல்லூரி படிக்கும் போது இதெல்லாமே ஸோ அதுக்கு வந்து கவர்மென்ட்டில் காவல்துறை ரொம்ப அதிகமான கண்காணிப்பபெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க அதை முற்றிலும் ஒழிக்க முடியலை பட் அதிகரிக்காமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம நம்மள் நம்மளுக்கு அப்புறம் வர ஜென்ரேஷனுக்கு நம்ம இதெல்லாம் சரி தவறு அப்படின்றதை சொன்னோம் அப்படின்னா அதிகரித்து வர குற்ற செயல்கள் வந்து கம்மி பண்ணுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம அதை எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னா நம்ம நம்ம நமக்கு முன்னாடி செய்த தவறுகளை இப்படி நடந்துருக்குது இனி நம்ம அந்த தவறை செய்யக்கூடாதுன்னு முகாம் அமைக்கலாம் மீடியாவில் வந்து நல்ல விதமாக ஒரு கதை மாதிரி எடுத்து செய்யலாம் அதனால் வந்து இது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒன்று தான் சார் இந்த தலைப்பில் உள்ளவங்களை எல்லாத்துக்கும் நம்ம என்ன செய்யனும்னா தெரிவிக்கிறது என்னென்னா நம்ம நாட்டில் பாதுகாப்பாக அமைகிறதுக்கு காரணத்துக்கு காரணம் நம்மளுடைய முன்னோர்களும் இப்போ இருக்குகிற ராணுவர்களும் காவல்துறையும் தான் நாட்டில் அதிகரித்து வர குற்றச்செயல்களை பற்றி நம்ப என்ன நினைக்குரோன்னா அதுக்கு காரணம் நம்மளே தான் நம்ம ப நம்ம வச்சுக்குற ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப்பு இதெல்லாமே காரணம்னு சொல்லலாம் அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா இதை சரி செய்யணுன்னால் நம்ம தான் வந்து முடிவெடுக்கணும் நம்ம வந்து ஒரு சட்டத்தை கையில் எடுத்து தான் நம்ம சரி பண்ணனும்